நான் கிரா கிராமத்தில் இருக்கிறதுனால கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ராக்டரு நிறையா கம்பெனியில பார்த்துருக்கோம் நான் அதிகமாக பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஹே மஹேந்திரா தான் இந்த மஹேந்திரா ஃபைவ் சவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராக்டர் தான் அதிகமாக நான் பார்த்தது அப்புறம் அதை விட்டோம்னா சில இது வந்து சூராஜ் அப்படின்றது ஒன்று இருக்கும் இன்னோன்று அந்த ஜான் டிகிரி அப்படின்னு ஒரு ட்ராக்டர் பார்த்துருக்கேன் ஜான் டிகிரி அடுத்தது வந்து பார்த்தினா ஈஸர் ஈஸர் அப்படிங்கிற ஒரு இச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராக்டர் அடிக்கடி அதிகமாக பார்த்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ பவர்டில் இல்லை வந்து பார்த்தோம்னா அந்த கிர்லோஸ்க்கர் அடுத்தது வந்து காம்க்கோ என்னன்னா விஎஸ்டி இந்த மாரி இதெல்லாம் பார்த்துருக்கேன் இவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு மினி ட்ராக்டர் மாதிரி கொண்டு வருவாங்க அதிகமாக இந்த ஒரு மூண் நால் ஐட்டம் தான் அந்த ஜான் சூராஜு மஹேந்திரா ஈஸர் இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக இருக்கும் அதோட அதிகமாக சேல்ஸ் ஆவுறது அதாவது அதிகமாக நான் பார்த்தது வந்து பார்த்தோம்னா மஹேந்திரா தான் இந்த ட்ராக்டர் தான் அதிகமாக யூஸ் ஆவுது இது வந்து நம்ம பாரம்பரிய இதில் வந்து யூஸ் பண்ணுற அந்த காலத்தில் யூஸ் பண்ண களைப்பைலேர்ந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே மிஷின்மேடாக வந்துருச்சு இதனால் வந்து பார்த்தோம்னா அந்த வேலை அதிகமாக குயிக்காவுது ஈல்டு நம்ம நிறையா அதாவது விவசாயம் அதிகமாக விளைச்சல் அதிகமாக வந்தாலும் இருந்தாலும் அந்த பாரம்பரிய முறையில அது இல்லை இதனால் மண்புழுகள் விவசாயிகளுடைய நண்பன்னு சொல்லக்கூடிய மண்புழுக்கள் அதிகமாக அழிஞ்சு போகறத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ பவர்டெல் வந்து நம்ம இந்த ட்ராக்டர்லாம் ரொம்ப இது பவராக இருக்கிறதுனால அந்த கொல்லையெல்லாம் போட்டு ரொம்ப வயல்வெளிலாம் அழுத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுறதுன்னா காடாக மாற்றிடுது ஸோ ட்ராக்ட்ரு யூஸ் பண்ணி என்ன தான் அவ்ளோதான் ட்ராக்ட்ரு யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு பில்லுலாம் சாகிற அந்தளவுக்கு சாவ மாட்டுது ஸோ அதிகமான ரேட்டும் அதிகமாக அமௌண்ட்டு கேட்க ஆரமிச்சிவிட்டாங்க ஸோ இது நம்ம பழைய பாரம்பரியம்லந்து மாறி நம்ம இயற்கைலர்ந்து செயற்கை மாறிவிட்டோம் ஸோ இந்த காலத்துக்கு இது தான் ஒத்து வரும் இருந்தாலும் நம்ம பழைய இயற்கை முறையில வாழ்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ